முதல்ல நான் கடன் வாங்க ஆரமித்தது விவசாயதுக்காக மட்டும்தான் தனி நபர் கடன் தான் அந்த விவசாய கடன் வாங்கி இருக்கும்போது ஆரம்ப கட்டத்தில் வந்து கொஞ்சம் ரொம்ப சிரமமாக இருந்தது பேங்கில் போய் வாங்கிறது ரொம்ப டார்ச்சரிங்காக இருந்தது பாதி ரிலீஸ் பண்ணாங்க பாதி ரிலீஸ் பண்ணாமல் விட்டாங்க ஒரு வேலையை ஆரமிச்சு பாதியில் நின்று திரும்ப அந்த பேங்குக்கு நடையாக நடந்து அதுக்கப்புறம் ரெக்டிஃபை பண்ணி அந்த வேலையை முழுசாக முடிக்கிறதுக்கு ஃபார்மலாக ரொம்ப சிரமமாக இருந்தது